எனக்கு வந்து ரொம்ப சவாலான இது வந்து கேக்குதான் எங்கள் அம்மா அப்பாவோடய ஆனிவர்சரிக்கு வந்து கேக்கு செய்யலான்னு சொல்லிட்டு கேக் வந்து யூடியூபில் பார்த்து செஞ்சோம் அதை பார்த்தா வந்து நிறையா கா நிறைய சிரமங்கள் வந்துச்சு கேக் பார்த்தா சரியா வந்து வேகலை அதுக்கு அப்புறம் பார்த்தா செடிமையா சரியான ஹீட்டில் எவ்வளோ நேரம் வெச்சு வெச்சு வெச்சு ஹீட் பண்ணிகிட்டேருந்தோம் அந்த கேக் வந்து செட்டில்மெண்ட்டே ஆகல ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கேக் செஞ்சோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து மறுபடியும் இது இப்போ செய்யும் போது என்னன்னால் அதுக்கு எவ்வளோ முட்டை போடணும் எவ்வளோ நேரம் வந்து அதை வந்து ஃபெர்மன்டேஷன்காக வைக்கணும் அதில் என்னன்ன போடணும் கரெக்ட்டான அளவு எவ்வளோ போட்டால் சரியா வரும் அதை அந் ஒரு தடவை டிரை பண்ணி இவ்வளோ சொதப்பல் ஆன பின்னாடிதான் வந்து கேக் வந்து இப்படிதா செய்யணுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் டைம் கேக் செய்யணுன்னா ரொம்ப ஈஸி ஏனா லாஸ்ட் டைம் வந்து என்னன்ன டிராபேக்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் பாத்துட்டு இப்ப வந்து கேக் செய்யணுன்னா அதெல்லாம் அந்த தப்பெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னால் இப்போ கேக் வந்து சூப்பராக ரெடியாகிடும்